சார் வணக்கங்க சார் சொல்லுங்கள் சார் சார் சொல்லுங்கள் சார்

சொல்லுங்கள் சார் சரிங்க சார் சார் இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளார பார்க்குறீங்களா சிட்டிக்கு அவுட்ரில் பார்க்குறீங்களா சார் சிட்டிக்குள்ளார தானா சார் சிட்டி குள்ளே உள்ள மூணு இடத்துல வந்து ப்ளாட் போட்டிருக்குதுங்க சார் சிட்டி குள்ளே வந்து நம்ம வந்து ப்ளாட் போட்டிருக்குறோங்க நமக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார் தேவைப்படுங்க சார் நமக்கு இங்கே வந்து ப்ளாட்டு வந்து ஆயிரத்து ஐந்நூறு ஆயிரத்து நானுாறு ஆயிரத்து இரநூத்தம்பது இந்த மாதிரி மூணு விதமாக போட்டிருக்கோம் சார் பத்தாயிரம் சதுரடிப் போகும் ஓகே சார் சரி நீங்கள் அப்புறம் அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு எந்தப் பக்கம் பேஸிங் பார்த்த மாதிரி வேணும் சார் உங்களுக்கு ரோடு ப்ளேஸ்சில் ஓகே ரோடை பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரிங்க சார் என்ன வாங்கி என்ன நீங்கள் பர்போஸ் பண்ணப் போகிறீங்க சார் அதில் வீடு கட்டப் போகிறீங்களா அல்லது வந்து வேறு ஏதாவது பண்ணப் போகிறீங்களா அப்பார்ட்மெண்ட் மாதிரி வேணாம் வேணாம் சார் இப்போ வந்து நம்ம வந்து அப் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ அதில் வந்து வில்லா கட்டுறதுக்கோ மட்டும்தான் நம்ம அந்த அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரு பண்ணுறோம் சார் ஏன்னால் பே பேக்ட்ரி அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னால் வந்து டிஸ்ட்டபன்ஸ்ஸாக இருக்கும் அப்படிக்கிறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டு ம் பிறவு ஹச்டி ச சர்வீஸ்சிலேருந்து பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது சார் நம்ம வாங்கிக்கலாம் சார் பிரச்சினல்லாம் இல்லை சார் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிசி அப்ரூவல் இருக்குது பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க சார் நமக்கு ஸ்பெஷலாக போட்டுத் தரோம் அந்த வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நானூற்றி தொள்ளாயிரம் அடியில் நல்லத் தண்ணி சூப்பர் தண்ணிங்க சார் டேஸ்ட்டாக இருக்குங்க சார் ஆமாங்க சார் ஆ நானூற்றி தொண்ணூறு அடியில் நீங்கள் போர் போட்டிங்கன்னால் நல்ல சேம்பிளுக்கு ஒரு ரெண்டு இடத்துல போட்டு வச்சுருக்கோங்க சார் ஆமாங்க நீங்கள் நேரில் வந்தால் கூட பண்ணிடலாம் நீங்கள் வந்து பிரித்துப் பாருங்கள் இடத்தை பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜெல்லாம் கரெக்டாக போ போட்டு வைச்சுருக்கோம் சார் போர் கரெக்டாக போட்டு வைச்சுருக்கோம் அதெலாம் எல்லாமே பக்காவாக இருக்குங்க சார் நீங்கள் வாங்குனீங்கன்னால் வாங்கி அடுத்த மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் அந்த அந்தளவுக்கு ரெடியாக இருக்குதுங்க சார் ஆமாங்க சார் ஆ இப்போது இதிலையே நாங்கள் ரெண்டுப் பேர் மூணுப் பேர் சேர்ந்து வாங்கிறீங்களா ஒரே ஆள் வாங்கிறீங்களா நீங்கள்

ஆமாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபிட்டு வர்ற மாதிரி ஆ ஆ ஆமாம் சார் உங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொர் ஃபீட் வர்ற மாதிரி ஒரு ஏழு சைட் எட்டு சைட் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி பார்த்து உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணி அனுப்புகிறேன் சார் நீங்கள் பாருங்கள் சரிங்க சார் நீங்கள் என்றைக்கு வர நீங்கள் என்றைக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணுறோம் சார் வந்துப் பாருங்கள்